நம் பகுதியில் தக்காளி சோறு சாம்பார் சோறு தேங்காய் சோறு மிளகாய் சோறு பருப்பு சோறு கருவேப்பிலை சோறு தயிர் சோறு நெய் சோறு உப்புமா சேமியா களி அடை இதை போல் பல உணவுகள் நம் பாரம்பரிய உணவுகளாக இருக்கின்றன